ஹலோ ஆ வணக்கங்க நீங்கள் எப்பவுமே இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் தான் போவீங்களா ஓகேங்க இது திருநெல்வேலி ஜங்க்ஷன் எப்போ போகுன்னு உங்களுக்கு தெரியுங்களா அப்படிங்களா இல்லை ரொம்ப லேட்டாக போகிற மாதிரி இருக்குது ரொம்ப டிளே ஆகிடுச்சி வின்

ஆமாங்க ஆமாங்க நாங்கள் ஊருக்கு போய் கொஞ்சம் இது வா ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் வரைக்கும் போகணும் தாசில்தார் ஆஃபீஸ் வரைக்கும் அதனால் ஃபா சீக்கிரமாக போய்விடுன்னு பார்த்தா ரொம்ப லேட்டாக ஆகுது திண்டுக்கல்லில் தான் நாற்பது நிமிஷத்துக்கு போட்டானுங்க அப்படியே ஆ சரிங்க அப்படிங்களா இல்லை அங்கே இருந்து கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன் அங்கிருந்து ஒரு ஒன்று ஒன் ஒன் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் சொந்தகாரங்க வந்து வெயிட் பண்ணுறேன்னாங்க ஆனால் இது இன் இன்னும் நமக்கு ரீச் ஆன மாதிரி தெரியல இல்லைங்களா அதனால் தான் சரி ஆன் டைமுக்கு போய்விடுமா லேட் ஆனாலும் அப்படின்னு கேட்கறேன் சரிங்க சரிங் இப்போது இப்போது வேறு வேறு எதுவும் ஆப்ஷன் இருக்கா அங்கிருந்து நம்ம இன்கேஸ் அவங்க வரல அப்படின்னா நமக்கு எதாவது கேப் அவைலபிலிட்டியாவது இருக்குமா அங்கே சரிங்க இது சேஃபாக இருக்குங்களா சரி ஓகேங்க தேங்க்ஸ்